தீபாவளி தீபாவளி அப்போது வீட்டில வந்து பட்டாசெலாம் வாங்கி தருவாங்க அப்புறோம் பட்டாசு வாங்கி தருவாங்க அப்புறோம் நாங்கள் காலையில் காலையில் தீபாவளி முந்தின நாளில் இருந்தே பட்டாசெலாம் வெடிச்சு வெடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி ஃப இது பண்ணிட்டு அப்புறோம் பன்னெண்டு மணிக்கு பட்டாசு வெடிப்பாங்க அதுக்கப்புறோம் குளிப்ப குளிக்கிறது வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் எண்ணெய் தேய்ச்சி எல்லோருமே குளிப்பாங்க உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே குயி எண்ணெய் மேலும் குளித்து அப்புறோம் ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறோம் வீட்டில சாமி கும்புடிட்டு அப்புறோம் பலகாரம் வச்சிருப்பாங்க அது சாப்பிட சாப்டிட்டு அதுக்கப்புறோம் அப்படியே போய் பட்டாசு போட படியும் போய்ருவோம் அதுக்கப்புறோம் போனதுக்கப்புறோம் பட்டாசெலாம் முடிஞ்ச போட்டு முடிச்சதுக்கப்புறோம் திருப்பி கொஞ்சம் மதியம் போல் மதியம் வந்து சாப்பிடுவோம் வீட்டில நாண்வெஜ் வச்சிருப்பாங்க நாண்வெஜ் சாப்டிட்டு நாண்வெஜ் சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் பட்டாசு போட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறோம் எல்லோரும் திருப்பி நைட்டு நைட் டைம் பட்டாசு போடுறது வந்து ஏழு மணியில இருந்து ஆரம்பிச்சிடுவாங்க அப்டேயே போட்டு நல்லா பன்னெண்டு மணி வரைக்கும் எல்லா வெடியும் போட்டு நல்லா ஃப நல்ல ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம் என் என்ஜாய் பண்ணிகிட்டுருப்போம் அதுக்கப்புறோம் பொங்கல் பொங்கல் வந்து கரெக்டாக பொங்கல் வந்து ஏன்னா பொங்கலுக்கு முந்தின நாள் ஃபுல்லாக யாருமே தூங்க மாட்டோம் இப்போ நாளைக்கு பொங்கல்னால் இன்னைக்கி ஃபுல்லாக முழிச்சிருந்து அப்படியே பொங்கல்னால் தூங்காமல் தூங்காமல் இருப்போம் எல்லாரும் வீட்டிலயும் கோலம் போடுவாங்க பெருசாக கோலம் போட்டுனால் அம்மாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க கலர் கலர் கோலப்பொடி அந்த மாதிரி நாங்கள் பசங்க எல்லாம் சேர்ந்தனா எங்கேயாச்சி வெளியே போகிறது படம் பார்க்க போகிறது பீச் தேட்டரு அந்த மாதிரி போகிறது அந்த மாதிரி போவோம் அதுக்கப்பறம் போரடிச்சதுன்னால் பைக் எடுத்துட்டு எங்கேயாச்சும் போவோம் பைக்ல ரௌண்ட் அடிக்கிற அந்த மாதிரி எங்கேயாச்சும் போ போவோம் நாங்கள் அதுக்கப்பறம் பொங்கல் பொங்கலை வந்து கொண்டாடம்போ அதுக்கப்பறம் வந்து சாமி கும்பிடுவோம் காலையில் சாமி கும்பிட்டுட்டு வீட்டில அதே மாரி பலகாரம் சாப்பிடுட்டு அதுக்கப்பறம் பொங்கல் பொங்கல் சாப்பாடு வைப்பாங்க பொங்கல் சாப்பாடு வந்து சாமி கு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொங்கலை பொங்கல் வைப்பாங்க சூரிய பகவானுக்கு த்து நன்றி சொல்கிற விதமாக பொங்கல் வைப்பாங்க நம்ம தை திங்கள் முதல் நாள் பொங்கல் அதுக்கப்பறம் மாட்டுப்பொங்கல் அந்த மாதிரி எல்லாம் வரும் பொங்கல் அப்போது நம்ம வந்து தைய பொங்கல் சாப்பிட்டு அதுக்கப்பறம் கொஞ்சம் வெளியே எங்கேயா சும்மா போய் விளையாடிட்டு அதுக்கப்பறம் வருவோம் வந்து முடித்து அந்த மாதிரி பொங்கல் அப்பறம் டிவியில படம் போட்டாங்க அந்த மாதிரிலாம் பார்ப்போம் அங்கே எல்லா ஃபேம்லியாக பார்ப்போம் அதுக்கப்பறம் அது முடிஞ்சதுக்கப்பறம் அது முடிஞ்சதுக்கப்பறம் பொங் அடுத்த நாள் வந்து மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் அப்போ எல்லா வீட்லயும் நாண்வெஜ் அந்த மாதிரி வைப்பாங்க நாண்வெஜ்லாம் வச்சதுக்கப்பறோம் நாங்கள் எல்லாம் அப்படியே நல்லா சாப்பிடுட்டு நாண்வெஜ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்பறம் ஊர்ல வந்து விளையாட்டுப்போட்டி ஓட்டப்பந்தயம் கயிறு குதிரை ஓட்டம் தவளை ஓட்டம் முயல் ஓட்டம் மான் ஓட்டம் அந்த மாதிரி நிறைய ஓட்டப்போட்டி இப்போ கயிறு ஏறுதல் மரம் ஏறுதல் அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய போட்டி வைப்பாங்க கயிறு இழுத்தல் அந்த மாதிரி போட்டி வைப்பாங்க அந்த மாதிரி போட்டிலாம் வைக்கும்போது அந்த மாதிரி போட்டி வைக்கும்போது இப்போ நம்ம போய் இப்போ கலந்துக்கிறவங்க கலந்துக்குவோம் அங்கே வெளில்னால் வெளியே நின்று நல்லா ஃபன் பண்ணி ஜாலியாக விளையாண்டுகிட்ருப்போம் விளையாண்டுக்கிட்டு அப்படியே அதுக்கப்பறம் எல்லாம் நல்லா விளையாடும்போது விளையாண்டுகிட்ருக்கும்போது சில பேருக்கு அடிபடும் அதுக்கெலாம் ஃபர்ஸ்ட் எயிட்லாம் பார்ப்போம் அந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்பறம் திருப்பி சே கொஞ்சம் காலையில் உள்ள விளையாட்டு முடிஞ்சதுக்கப்பறம் சாப்பிட்றதுக்கு டைம் அதுக்கப்பறம் எல்லாரும் சாப்பிட்டு மக்கள் ஊர்ல எல்லாம் நல்லா கோலாகலமான இருக்கும் சா மக்கள்லாம் சாப்பிட்டு வந்தக்கப்பறம் மக்கள்லாம் சாப்பிட்டு வந்ததுக்கப்பறம் நம்ம இது அதுக்கப்பறோம் திருப்பிடியும் போட்டி வைப்பாங்க திருப்பியும் இந்த இது வந்து புதையல் தேடுதல் மாதிரி வைப்பாங்க அதுக்கு வந்து சீட்டை வந்து எழுதி சீட்டை வந்து எழுதி வச்சிருப்பாங்க சீட்டை வந்து எழுதி ஒவ்வொரு இடமாக ஒழித்து வச்சி வச்சிருப்பாங்க முத சீட்டை நம்ம கையில் தருவாங்க அது வந்து இப்போது முதலாம் முதலாம் சீட்டு வந்து இந்த கோயிலுக்கு கிட்ட இருக்குது அப்படின்னா உடனே அவங்க ஒரு இடத்துல புதச்சிருப்பாங்க நம்ம தோண்டி தேடணும் புதையல் தேடுதல்னு அந்த மாதிரி போட்டி அது நம்ம தோண்ட அதை தேடணும் போய் தேடிகிட்ருக்கும்போது அந்த மாரி இப்போ நம்ம ம தேடும்போது அதில் கிடைக்கிறவுங்க அப்படியே அடுத்து அதில் இருந்து இன்னொரு இடம் போட்டிருக்கும் அதுக்கப்பறம் அதில் இன்னொரு இன்னொரு நம்ம வ குளத்துக்கிட்ட ஆத்துக்கிட்ட வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படி ஒவ்வொரு இடமா தேடி லாஸ்ட்ல அந்த சீட்டை கண்டுபிடிக்கிறவங்க தான் வி வின்னர் இதில் வந்து சி சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாருமே கண்டு கலந்துக்கிருவாங்க அந்த சீட்டை கண்டுபிடித்து அவங்க தான் வின் ஆவாங்க ஆ அவ்வளோ தான் அதுக்கப்பறம் அதுக்கப்பறம் ந அடுத்த நாள் இது ரெண்டு நாள் மொத்தம் நான் விளையாட்டு போட்டி நடக்கும் அடுத்த நாள் அடுத்த நாள் இதே மாதிரி ஏ சின்னவங்க பெரியவங்க கல்யாணம் முடிஞ்ச ஆளுங்கள் கல்யாணம் முடியாதவங்கள் கபடி போட்டி அப்பறம் அதே மாதிரி கல்யாணம் முடிந்த ஆளுங்கள் முடியாத ஆளுங்கள் இப்படி தனி தனியாக பிரிச்சு வாலிபால் அதுக்கப்பறம் அதே மாதிரி கல்யாணம் முடிந்தவங்க முடியாதவங்களுக்கு கயிறு இழுத்தல் கது கயிறு ஏறுதல் அந்த மாதிரி டீம்மாக பிரித்து அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணதுக்கப்பறம் அந்த மாதிரி பண்ணதுக்கப்பறம் நைட் டைம் வந்து டான்ஸ் வைப்பாங்க டான்ஸ் வந்து நல்லா எல்லோரும் ஃபன் பண்ணிகிட்டு ஆடிட்டிருப்பாங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் ஆடுவோம் டான்ஸ் போட்டி ஓட்டம் வச்சதுக்கப்பறோம் அதில் ஜெயிச்ச ஜெயிக்கிறவுங்களை இது பண்ணிட்டு அவங்களுக்கு அவுன்னு ஒரு ப்ரைஸ் மாதிரி கொடுத்து நெக்ஸ்டு வந்து இது டான்ஸ் போட்டியெலாம் முடிஞ்சதுக்கப்பறம் அதுக்கப்பறம் ப்ரைஸ்ஸு கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ரைஸ் கொடுப்பாங்க அது வந்து ப்ரைஸ் கொடுக்றவுங்க வந்து கூப்பிடுவாங்க தவளை ஓட்டம் முதல் பரிசுன்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்லி கூப்பிடுவாங்க அந்த மாதிரி கூப்பிட்டு ப்ரைஸுலாம் ப்ரைஸ் கொடுப்பாங்க ப்ரைஸ் கொடுத்ததுக்கப்பறோம் ப்ரைஸ் கொடுத்ததுக்கப்பறோம் அதோட அப்படியே நை நைட் டைமெலாம் நாங்கள் ஃபன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக நல்ல ட பாட்டுப்போட்டி எல்லோருமே ஆடி முடிச்சுட்டு அப்படியே விட்ருவோம் அவ்வளோ தான் அதுக்கப்பறம் வந்து ஆயுதபூஜை ஆயுதபூஜை வந்து நமக்கு நம்மளோடய ஆயுதங்கள் இந்த நம்ம நம்ம இப்போது வாழைத்தோட்டத்துக்கு போறாங்கன்னா அவங்க கத்தி அவங்களோட அந்த மாதிரி சம்திங் அவங்களுடைய என்னென்ன இதெலாம் இருக்கோ அவங்களோட பைக்கு அப்பறம் அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய ஆயுதங்கள் அவங்களோட என்னென்ன சைக்கிள் அந்த மாதிரி ஸ்கூட்டி அந்த மாதிரிலாம் வச்சி சந்தனம் குங்குமம் வச்சி இது பண்ணுவாங்க பூஜை பண்ணுவாங்க அதுக்கப்பறம் கதவில் வந்து கையில் ஸோ கையை மஞ்சளில் முக்கி வ வக்கிறது அந்த மாதிரி கதவில் வைப்பாங்க அது முடிச்சதுக்கப்பறம் அதுக்கப்பறம் எங்களுக்கு வந்து அது கரெக்டாக ஆயுதபூஜை அதெலாம் முடிஞ்சதுக்கப்பறம் வீட்டில வந்து இப்போ பொரி சுண்டல் கடல்ல கடல்ல அந்த மாதிரி எல்லாம் வச்சி கும்பிடுவாங்க அதுக்கப்பறம் அவ்வளோ தான் அதுக்கப்பறம் நெக்ஸ்ட் வந்து சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜைக்கு வந்து நம்ம வீட்டில வந்து நம்ம புக்கு சரஸ்வதினாலே மெ மெயின் திங் வந்து படிக்கிறது அப்போ நம்ம புக்கு புக்கெல்லாம் ப புக்கு நம்ம புக்கு அதெலாம் வச்சி சாமி கும்பிடுவாங்க புக்கை வச்சி காலைல ஏழ்ந்ச்சவொடன்னே நல்லா கோவிலுக்கெலாம் போய்ட்டு நல்லா சாப்பிட்டு அதெலாம் முடிச்சதுக்கப்பறம் புக்கை வச்சு நம்ம சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிட்டுட்டு புக்கை புக்கெலாம் வந்து சந்தனம் குங்குமம் ஒவ்வொரு புக்கெலாம் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணும் சந்தனம் குங்குமம் வச்சி ஹெல்ப் பண்ணி நம் பொரி கடலைப்பருப்பு இது மாதிரி செஞ்சு வந்து சாயங்காலம் டைம் சாமி கும்பிடுவாங்க அதுக்கு ஆயுத அந்த அப்போ வந்து எல்லா வீட்டிலயும் நல்லா அது சூப்பராக நடக்கும் அப்பறம் இது கொலுக்கட்டை அதெலாம் கொஞ்சம் பண்ணாங்க சில வீட்டில கொலுக்கட்டை பண்ணுவாங்க சில வீட்டில பண்ண மாட்டாங்க அதுக்கப்பறம் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி அப்போது எல்லாம் பிள்ளை விநாயகர் வந்து க செஞ்சு களிமண் அந்த மாதிரி ஒவ்வொரு மண்ணில செஞ்சு செஞ்சு வப்பாங்க வச்சிட்டு அதை வந்து நல்ல பெயிண்ட்டு அவங்களுக்கு பிடித்த பெயிண்ட் அடிச்சு கடல்ல என்னாச்சு சின்ன பசங்களெலாம் ஆத்தில் கடல் அந்த மாதிரி விடுவாங்க அந்த மா அந்த மாதிரி விடுறது கரைச்சி இதனால் கரைச்சி விடுவாங்க அதுக்கு அங்கே வந்து கொலுக்கட்டை அந்த மாதிரி அதாவது ஓலை கொலுக்கட்டை அந்த மாதிரி சொல்வாங்க விநாயகர் கொலுக்கட்டை அந்த மாதிரி கொலுக்கட்டை வந்து செஞ்சு சாமி கும்பிடுவாங்க கொ கொலுக்கட்டை செய் சுண்டல் அந்த மாதிரி வச்சி சாமி கும்பிடுவாங்க அப்போது வந்து அந்த டைம் மதியம் வந்து நல்ல வெஜ்ஜு சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் தான் வச்சிருப்பாங்க எல்லார் வீட்டிலயும் அந்த மாதிரி அதுக்கப்பறம் வந்து நம்ம ஊர் திருவிழா ஊர் ஊர் திருவிழான்னா எல்லோருக்கும் தெரியும் ஊர் தி அவங்க ஊர் திருவிழா அவங்களே அவங்களுக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான் ஊர் திருவிழா வந்து பத்து நாள் அந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி நடக்கும்போது சூப்பராக திருவிழாவிக்கு ராட்டு இந்த கொலம்பஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு ராட்டிணம் அந்த மாதிரி எல்லாம் சின்ன பசங்கள் எல்லோரும் விளையாடுவாங்க நைட்டு கச்சேரி பாட்டுக்கச்சேரி டான்ஸு அப்பறம் ஸ்ட் ஸ்டண்ட்டு பண்ணுறது அந்த மாதிரி நிறைய நடக்கும் அது மாதிரி நிறைய நட நடக்கும் அப்பறம் நைட்டு வந்து நிறைய கடையெலாம் இருக்கும் நமக்கு வளையல் கடை பொண்ணுங்களுக்கு வளையல் வேண்ணுனா வளையல் கடை அதுக்கப்பறம் ந எல்லாமே இருக்கும் வளையல் கம்மல் நெ நெற்றிசுட்டி நமக்கு பொம்மை அங்கே சின்ன பிள்ளைங்களுக்கு பொம்மை அந்த மாதிரி கடை நிறைய இருக்கும் அது வாங்கிட்டு அப்பறம் இதை சாப்பாடுக்கு இருக்கும் இந்த காளிஃப்ளவர் கடை அந்த மாதிரி பானிபூரி ஜூஸு அந்த மாதிரி ஒவ்வொரு கடையாக இருக்கும் அப்படியே நம்ம இந்த கடை வந்து இந்த கடைக்கு போய் அப்படியே நம்ம வேண்ணுமோ ஃப்ரெண்ஸ் கூட என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்பறம் நம்ம வர வேண்டியது தான் அடுத்து நம்ம திருவிழா அப்படியே அதை மாரி பார்த்தா வந்து தேர் தேர் இழுப்பாங்க திருவிழாக்கு திருவிழாவோடய பத்தாம் நாள் தேர் இழுக்கும்போது கரெக்டாக இருக்கும் பத்தாம் நாள் தேர் வந்து எல்லோரும் எல்லாம் சேர்ந்து இழுப்பாங்க தேர் தேர் இழுக்கும்போது சிலம்பம் அப்பறம் இங்கே தேர் இழுக்குற பக்தர்களுக்கு வந்து ஜூஸெலாம் கொடுப்பாங்க ஊரில் அந்த மாதிரி ஜூஸ் கொடுத்து அப்படியே எல்லோரும் எல்லா நல்லா கொண்டாடுவாங்க ஜாலியாக